ஆ சொல்லுங்க அண்ணா ஆ ஆமாங்கணா ஆ வாங்கண்ணா நமக்கு ஆ நிறையா இருக்குண்ணா சாம்சங் இருக்கு வீவோ இருக்கு ஓப்போ உங்களுக்கு அதில் என்ன மாடலுங்கணா வேணும் அந்த வீவோவில ஒன்று ஃபைவ் தேர்டி சிக்ஸ் ஒரு மாடல் வந்துருக்கு அண்ணா அது வந்து பார்த்திங்கனா பேட்டரி வந்து ஐயாயிரம் எம்எச் இருக்குண்ணா ஃப்ரன்ட் கேமரா பதினாறு பேக் கேமரா ஐம்பது இருக்குண்ணா எயிட் ஜிபி ரேம்ண்ணா அப்புறம் இன்டெர்னல் ஸ்டோரேஜ் வந்து நூற்றி இருபத்தாறு இருக்குதுண்ணா பிரைஸ் வந்து பன்னண்டாயிரத்தி ஐந்நூறுவாங்கணா அதாங்க அண்ணா நமக்கு வந்து நம்மகிட்ட வந்து பெஸ்ட் மாடல்லாக இருக்கு பேட்டரி எல்லாம் ஐயாயிரம் எம்எச் இருக்குண்ணா பர்ஃபார்மன்ஸ் இருக்குண்ணா இந்த கேமிங் விளாடுறதுலாம் வந்து அதிக ஸ்டோரேஜ் இதில் இருக்குதுண்ணா உங்களுக்கு லைஃப் லாங் வரும்ணா ம் சேரி சேரிணா சேரிணா வாங்க நேரில் வாங்கணா பேசிக்கலாம் நாமக்கலில் இந்த மெயின்ரோடு பரமத்தி போகற வழியில உழவர் சந்தை கிட்ட இருக்குதுண்ணா நீங்கள் வந்திங்கன்னா பேசிக்கலாம்ணா இந்த உழவர் சந்தை இருக்குல்லண்ணா ஆ ஆமாம்ணா ஆமாம்ணா ஐயங்கிரி பேக்கரிக்கு ஆப்போசிட்ண்ணா ம் வாங்கண்ணா நேரில் வாங்க

ஆ ஈஎம்ஐலையே அவெலபிலாக தான்ணா இருக்குது வாங்க அண்ணா பேசிக்கலாம் நீங்கள் மந்தொரு ஆயிரத்து எட்நூறுரூவா பக்கோங்க கட்டுற மாதிரி வருங்கணா

அது ஒரு ஆறு மாச பக்கம் வருங்ணா நீங்கள் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறிங்கனு பார்த்துட்டு தாங்கணா சொல்ல முடியும் ம் ம் சரிணா சரி நேரில் வாங்க டிஸ்கவுண்ட் வேணா பண்ணிக்கலாம் ம்